ப்ளாக் ஹோல்ஸ் வந்து அதை அதை மேம்படுத்த உதவுகிறது அப்புறம் தொகுப்பு வரையிலாக நடந்துக்கொள்ள அதுக்குரிய ஆராய்ச்சியும் அம்சங்களாகவும் இருக்கிறது அப்புறம் ப்ளாக் ஹோல்ஸ் வந்து வளைப்பு பயன்பாட்டையும் சுயபிரத்யேத்தையும் தகுதியை மேம்படுத்த உதவுகிறது அப்புறம் ப்ளாக் ஹோல்ஸ் வந்து வரையறையும் தரவு நிலையையும் குறிக்க மேம்படுத்த உதவுகிறது